தமிழ்நாட்டின் வேளாண்துறை தமிழ்நாட்டின் வேளாண்துறை பார்த்தாலே வேளாண் வேளாண்மையில் நிறைய இருக்குது இப்போது புதுசு புதுசாக நிறைய ஹைபிரிட் பண்ணி ஹைபிரிட் பண்ணி இன்னும் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க இப்போது நம் நார்மலாக வந்து பேடின்னு எடுத்துக்கிட்டா பேடியில் பார்த்தா நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்னனு சொல்லப் போனா ஆயிரத்தி ஒம்போது அய்யா எட்டு சீரக சம்பா பொன்னி காவேரி டி கே நைன் அதை போல் நிறையவே இருக்குது இன்னும் பார்த்தா இப்போது நிறைய கொண்டு வந்திருக்காங்க இன்னும் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக அதாவது எப்படின்னா இப்போது வர வர ஜென்ரேஷனுக்கு ஒன் இயருக்கு ஒரு ஃபோர் டைம்ஸ் ஆச்சும் ஈல்ட் பண்ணணும் லேண்டில் இருந்து அப்படினு பாக்கிறாங்க ஆனால் முடியல ஒரு வருசத்துக்கு முப்போகம்னு தான் சொல்லி இருக்காங்க அதாவது சம்பா தாலடி குருவை அத போலன்னு சொல்லி இருக்காங்க ஒரு அளவுக்கு இப்போது அதுதான் பாசிபிளாக நடந்துட்டுருக்கு அதாவது எப்படின்னா அறுபது நாளில் அறுவடை அதுபோல் போயிட்ருக்கு இதே இதே போலவே நிறையவே கொண்டுட்டு வர்றாங்க இந்த ஹைப்ரேட் இதல்லாம் எங்கே நடக்குதுன்னா தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நடக்குது இதே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து என்னனா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் என்ன சொல்கிறாங்கன்னா நெற்களஞ்சியம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம்னு சொன்னாலே தஞ்சாவூர் அதுவும் தஞ்சாவூரில் எங்கே இருக்குதுன்னா ஆடுதுறை ஆடுதுறையில் தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம்னு சொல்றதுனாலே ஆடுதுறை அது எங்கே இருக்குதுன்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது அங்கே தான் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய ஹைபிரிட் பண்ணி ஹைபிரிட் பண்ணி புதுசு புதுசாக அதாவது ஒரு அறுபது நாளில் அறுவத்தி அஞ்சு நாளில் நம்ம ஈல்ட் கொண்டு வரணும் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போது நிறைய ரைஸ் பேரடி வெரைட்டிஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃபுரூட்ஸாக இருக்கட்டும் அதுபோலலாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போது நம்ம புடலங்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா புடலங்கான்னா கட்டையாக தான் இருக்கும் முருங்கைக்கானு எடுத்துகிட்டோம்னா முருங்கைக்காவும் கட்டையாக தான் இருக்கும் ஆனால் இப்போது பாருங்கள் நீட்ட நீட்ட புடலங்கா இருக்குது நீட்ட நீட்ட முருங்கைக்கா இருக்குது அதலாம் எப்படி வந்துச்சுனா ஹைபிரிட்ஸ் தான் இப்போது அது அடுத்து திராட்சை எடுத்துக்கங்க பழம்னாலே எல்லாத்துலேயுமே வெதை இருக்கும் அதே பாருங்கள் திராட்சையில் சீட்லெஸ் திராட்சைலாம் இருக்குது அதல்லாம் எப்படி எல்லாம் ஹைபிரிட் தான் இப்போது எல்லாம் நவீன உலகத்துக்கு மாற மாற எல்லாம் ஹைபிரிட்டில் வந்துக்கிட்டே இருக்குது ஹைபிரிட்டில் வருது பட் ஆனால் அது நல்லதுன்னு சொல்ல முடியாது கெட்டதுன்னு சொல்ல முடியாது எல்லாம் நல்லதும் இல்லை எல்லாம் கெட்டதும் இல்லை அதனால் நம்ம தான் அளவோடு எல்லாத்தையும் பார்த்து சூதானமாக இருந்துக்கணும்